ஹலோ மேடம் ஆ வணக்கம் ஓகே மேம் ஓகே மேம் இப்போ எங்கள் இப்போ எங்கள் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னால் நாங்கள் வந்துட்டு நிறைய ஃபங்ஷன்ஸ்கெலாம் கூட நாங்கள் நிறைய டெலிவரி பண்ணுறோம் பூ இது வந்து மிகப்பெரிய பூ மண்டின்னு கூட சொல்லலாம் இங்க இல்லாத பூவே கிடையாது இங்கே வந்து எக்கச்சக்கமான பூ நாங்க வந்துட்டு வச்சுருக்கோம் ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் என்னன்னா பூ வேணும்னு நீங்கள் லிஸ்ட் எங்களுக்கு அனுப்பிட்டீங்கன்னால் நாங்கள் வந்து அதுக்கு தேவையான அந்த ரேட்டு அது வந்து என்ன கேஜியில் வேணுங்கிறது மொதல்கொண்டு நீங்கள் வந்து எங்களுக்கு அனுப்பிவிடணும் நாங்கள் அதுக்கான ரேட்டு ப்ளஸ் வந்து டெலிவரி சார்ஜ் போட்டு உங்களுக்கு அனுப்பிடுவோம் மேம் ஆ எல்லாமே வச்சுருப்போம் மேம் இன்னும் சொல்லப்போனால் ப்ரைடல் லுக்குக்கு அவங்களோட டெக்ரேஷனுக்கு கூட நாங்கள் வந்து வச்சுருக்கோம் ஓகே ஓகே ஆமாம் ஓகே

எல்லா பூவை விட வந்துட்டு இந்த கிரிசான பூ வந்துட்டு கொஞ்சம் வந்து ரேட்டு வந்து கூட ஒன் கேஜி வந்து டூ தௌசண்ட் பர் வந்து வரும் ஸோ வந்துட்டு நீங்கள் அதுக்கு மட்டும்தான் அதிகமான சார்ஜ் பே பண்ணுறா மாதிரி இருக்கும் ப்ளஸ் வந்துட்டு டெலிவரி சார்ஜ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் உங்களுக்கு என்னன்ன பூ வேணுங்கிற லிஸ்ட் எங்களுக்கு அனுப்பிடுங்க நாங்கள் வெயிட் போட்டு பார்த்துட்டு எவ்வளோ அட்வான்ஸோ அதை நாங்கள் உங்களுக்கு அனுப்பிடறோம்

எல்லா ஃப்ளவர்ஸுமே எங்களை பொருத்தளவுக்கு நாங்கள் வந்து டேரக்ட்டா வந்துட்டு எந்த இடத்துல வந்து பூ வந்துட்டு அறுவடை செய்யறாங்களோ அந்த இடத்துலேர்ந்துதான் நாங்கள் வந்துட்டு எல்லாமே வாங்குகிறோம் ஸோ வந்து உங்களுக்கு வரப்போ பூ வந்துட்டு நீங்கள் வெளில மார்க்கெட்டில் வாங்குறத விட எங்கள்கிட்ட வாங்குறப்போ ரொம்ப ஃபிரெஷ்ஷாக இருக்கும் ஒரு ஒன் டே வந்து அதோடய லைஃப் லாங் இருக்கும் மேம் ஆ ஓகே மேம் தேங்க்யூ ஸோ மச் மேம்